கேழ்வரகு அடை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கேழ்வரகு அடை செய்வேன் அடுத்தது பார்த்தோம்னா முருங்கக்கீரை அடை முருங்கக்கீரை நல்லது வாரம் வாரம் கீரை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் முருங்கக்கீரை அடை செய்வேன் இது செகண்ட் அடுத்தது மணத்தக்காளி கீரை அந்தக் குழம்பு வாய்ப்புண்ணுக்கெல்லாம் மணத்தக்காளி கீரை நல்லது அதனால் மணத்தக்காளி கீரை குழம்பு மற்றதுன்னு பார்த்தா தானிய வகையில் என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரி உணவு வாரத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக எடுத்துக்குவோம் ஏன்னால் இதல்லாம் உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் மோஸ்ட்லி செய்கிறது முருங்கைக்கீரையும் கேழ்வரகு அடை இது ரெண்டும் தான் அது ரெண்டும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் வாரம் வாரம் கீரை சேர்த்துக்கறதும் ரொம்ப ஆரோக்கியம் அதனால இதை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் அப்புறம் பச்சை கீரை பச்சை அது என்னது பச்சைப்பயிறு இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் நான் வச்சு சாப்பிடுவோம் அதுவும் ஒரு உணவு மாதிரி தான் அது இதெல்லாம் எப்பொழுதும் ரெகுலராக செய்கிறது இதை தான் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கறது ஹெல்த்துக்காக இம்பார்ட்டண்ட் கொடுக்கறதுனா இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அப்புறம் முட்டை முட்டைய முட்டை வாரம் வாரம் எடுத்துக்குவோம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நாள் அதுங்க அப்படிங்கிற மாதிரி முட்டல் எடுத்துக்குவோம் ஏன்னால் முட்டை நல்லது உடம்புக்கு அதையும் எடுத்துக்குவோம் முட்டை கீரை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை தானிய வகைகள் இது மாதிரி எல்லாம் எப்போதும் நாங்கள் எடுத்துக்குவோம்